மேம் நான் ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணணும் கொஞ்சம் மெனு சொல்றீங்களா நான்வெஜ் மேம் ஃபிஷ் ஐட்டம்லாம் வேணாம் நீங்கள் அடுத்தது சொல்லுங்கள் யா அது தவிர வேறு ஏதா சொல்லுங்கள் சரி ஓகே ஓகே ஓகே ஓகே எனக்கு நாணு பட்டர் நாண் ஒன்று வேணும் தென் வந்து சப்பாத்தி அப்புறோம் பட்டர் சிக்கன் இது மூணு ப்ளே ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தென் ரேட் என்ன வருங்க ஓகே ஒன் சவன்ட்டி ஓகே ஒன் செட் நைன்ட்டி ஓகே டெலிவரி சார்ஜ் ஏதா உண்டுங்களா சரி ஓகே எவ்வளோ நேரத்தில் வருங்க ஆர்டரு போட்டால் சரி ஓகே இது மூணும் ஆர்ட்ரு பண்ணுறேன் இது மூணுமே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க ஆ சரி ஓகே தேங்க்யூ பை